நான் அதிகமாக வந்துகிட்டு தைத்த ஆடைகள் என்னென்னன்னு சொல்லணுன்னாக்க குழந்தைகளுடைய ஃப்ராக்கு குழந்தைகளுடைய ஃப்ராக்கு ப்ளஸ்ஸு மகளிர்க்கான ப்ளவுஸ்ஸு இது ரெண்டையும் நான் ரொம்ப விரும்பியே கிடுகிடுன்னு தைக்க கத்துக்கிட்டேன் ரெண்டாவது இது வந்துகிட்டு வேகமாக எதுக்கு செய்யகிறோன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம போய்கிட்டு ஒரு அவங்களுடைய எமர்ஜென்சிக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன சொல்லணுன்னா நாங்கள் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம்ன்னாக்க அவங்க இன்னொரு இடத்த தேடிப் போயிடுவாங்க ரெண்டாவது நமக்கு வ வருமானம் போகிறதோட நம்பளுடைய வேலைகளில் கஸ்டமரை சேட்டிஸ்ஃபை பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அதனால் என்ன செய்வேன்னா நான் ரொம்ப ஸ்பீடாகவும் தைக்க கத்துக்கிட்டேன் நல்லா க்வாலிட்டியாகவும் அதே சமயம் நல்ல க்வாலிட்டியாகவும் தைச்சிக் கொடுப்பேன் டிசைன் நிறைய கத்துகிட்டு வச்சிட்ருக்கேன் அதனால் அவங்க எப்படிப்பட்ட டிசைன் கேட்டாலும் என்னால் பண்ணித்தர முடியுன்ற கான்ஃபிடென்ட்டில் நிறைய ஒர்க்கு கத்துகிட்டு அதில் பண்ண ஆரம்பிச்சேன் குழந்தைகளோட ஃப்ராக்கு ரெண்டாவது குழந்தைகள் விரும்பி போடக்கூடிய கவுன்லாம் நல்ல டிசைன் டிசைன் டிசைனாக நிறைய நான் தைச்சிக் கொடுக்க ஆரம்பிச்சேன் அவங்க கொண்டாந்து துணிகளை கொடுத்துட்டா நம்மகிட்ட போதும் அவங்க என்ன மாதிரி கேட்டாலும் ஒரு ரோஸ் வேணும் அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்டில் பட்டர்ஃபிளை வேணும் பாப்பாக்கு பாப்பாவுடைய ஃபேஸ் வச்சி எனக்கு கவுன் வேணும் அப்படி சொல்லி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக எனக்கு வரும் ஆர்டர்ஸு அப்படி வரும் போது அதை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டடாக கலர்ஸ் முதக்கொண்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் அந்த நூலில் தான் பயன்படுத்தி தைப்பேன் அவங்க என்ன இப்போ ரோஸ்க்கு இந்தக் கலர் வேணும் வண்ணத்துப்பூச்சி மஞ்சளாக இருக்கணுன்னா அது மஞ்சளாக இருக்கணுன்னா அது மஞ்சளாக தான் இருக்கும் அந்த மாதிரியான வேலைகள்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சேன் இதெல்லாம் ரொம்ப விரும்பி நான் செஞ்சிக்கிட்டுருக்கற ஒரு விஷயம் இப்போ அது இல்லாமல் இப்போ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் அதுலேயே ஆரி ஒர்க்கு இதெல்லாம் வச்சு இன்னும் மேலே இன்னும் ப்ளவுஸ்ஸையே மேம்படுத்துகிற லெவலில் நான் கொண்டு வந்துவிட்டேன் அடுத்த லெவலுக்கு வந்துருக்கேன் ஒரு நாளில் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தர்றது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவரில் ஒரு ஃப்ராக் தைச்சித் தர்றது இதெல்லாம் இன்னும் நான் சீக்கிரம் டைமிங்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் எனக்குக் கூட உதவியாக ரெண்டு மூணு ஆட்களை வச்சிக்கிட்டு நல்ல நேர்த்தியான முறையில் இந்த வேலைகளை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சுருக்கேன் இதில் எனக்கு ஃபுல் திருப்தியாகவும் இருக்குது ப்ளஸ்ஸு டெய்லி ஒரு புதுப் புது டிசைனை அறிமுகப்படுத்துகிறதுனால என்ன விட்டு கஸ்டமர் எங்கேயும் போகிறதில்ல என்கிட்டையே வந்துவிட்டு க்ளியராக தைச்சு வாங்கிக்கிட்டு அவங்க விருப்பத்தை முதல்ல நான் சேட்டிஸ்ஃபை பண்ணுறேன் அவங்கள நிறைய சொல்ல விடுவேன் இன்னென்ன வேணும் இன்னது வேண்டாம் அதை மாதிரி என்கிட்ட நிறைய கேட்லாக் இருக்கும் அத்தனையும் அவங்களுக்குக் காட்டுவேன் இதெல்லாம் எதும்மா உங்குளுக்கு வேணும் எந்த இது வேணுன்னாலும் நான் எதுவும் ஷா நீங்கள் கேட்குற நேரத்தில் என்னால் செய்து தர முடியும் தைச்சித் தர முடியும்னு சொல்லுவேன் அவங்ககிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள்ட்டேந்து நிறைய புதுப் புது ஐடியாஸ்ஸையும் வாங்கிப்பேன் அதையும் நான் வந்துகிட்டு யுட்டிலைஸ் பண்ணிக்குவேன் என்னுடைய ப்ளவுஸ் தைக்கிறதிலியோ ஃப்ராக் தைக்கிறதிலியோ அல்லது மற்றபடி என்ன தைச்சாலுமே கஸ்டமருடைய இண்ட்ரெஸ்ட்டு கஸ்டமருடைய ஒரு அறிவுரையும் நான் ஏத்துக்கிட்டு செய்வேன் அதனால் தான் என்னால் இதில் நல்லா கிடுகிடுன்னு செஞ்சு நிறைய கஸ்டமரை என்னால் தக்கவச்சுக்க முடிஞ்சது இதுக்கு நான் இந்த இந்த தொழில்லேயே ரொம்ப விரும்பி செய்கிறேன் ரொம்ப விரும்பி செய்கிற தொழிலாக எனக்கு இருக்குது